நாங்கள் சமைக்கும் போது இப்போ கார குழம்பு வைக்கிறோம் அப்படினா அவசரத்துக்காக நான் வந்து என்ன பண்ணுவேனா மல்லி பொடி மிளகாய் பொடி அது ரெண்டையும் என்ன செய்வேன் சட்டியில் போட்டு வறுத்துட்டு வெங்காயம் வெள்ளை பூண்டு கருவப்பிள்ள இதெல்லாம் போட்டு வறுத்து கார கொழம்பு வைப்போம் அப்படி இதோடு கூடுதல் சுவைக்கு வேணும்னா நாங்கள் மல்லி வத்தல் வெந்தயம் சீரகம் மிளகு எல்லாத்தையும் நல்லா வறுத்து அதை அதுக்கு அப்புறம் பொடி பண்ணி மிக்ஸியில் போட்டு பொடி பன் பொடி பண்ணி அதை எடுத்து திரும்ப அதை வறுத்து திரும்ப அதை அதில் கூடுதல் சுவையாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சவோண்டு ஒரு நாலு ஸ்புன் அரிசி சேர்த்துக்கலாம் அந்த ஸ்புன் அரிசியை சேர்த்து அதையும் தனியாக வறுத்து எடுக்கணும் எடுத்து அதை எல்லாத்தையும் போட்டு கூடுதல் சுவைக்கு வச்சிங்கன்னா அந்த கொழம்பு வந்து உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு நாள்னாலும் கெட்டு போகாது ம அதை சே சே சேர்த்து வச்சு நம்ம சூடு பண்ணி சூடு பண்ணி நம்ம பாட்டுலே வச்சு சாப்பிடலாம் அதோடு இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கனா இப்போ நாங்கள் முட்டை கொழம்பு குருமா கொழம்பு இதுக்கெலாம் வந்து நான் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வீட்லேயே மசாலா திரித்து பார்ப்போம் அந்த திரித்து வைக்கும் போது அதில் நாங்கள் அந்த சோம்பு பச்சை இந்த பா கடற் பாசி அப்பறம் க கிராம்பு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து அதை கொஞ்சம் காய வச்சி அப்புறம் நாங்கள் பதப்படுத்தி அதை திரித்து அதை வந்து பிரியாணி முட்டை கொழம்பு குருமா கொழம்பு அப்பறம் திரும்ப ம சப்பாத்தி குருமா இது எல்லாத்துக்கும் நாங்கள் அதை ஆட் பண்ணுவோம் இதே இது நாங்கள் இப்போ சப்பாத்தி செய்கிறதா இருந்தாலும் கூடுதல்லாக டேஸ்ட்டாக சாஃப்ட் மெதுவாக இதெலாம் நம்ளுக்கு தேவைப்படுதா இருந்தால் சப்பாத்திக்கு வெந்நீர் வச்சு அதில் உப்பு போட்டு கலந்து அதில் ரெண்டு ஸ்புன் நெய் ஊட் ரெண்டு ரெண்டு கரண்டி நெய் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் மாவை போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சி நாங்கள் செய்வோம் அதுவும் கொஞ்சம் சப்பாத்தி வந்து சுவையாக இருக்கும் இதான் கூடுதல் சுவைக்கான நிறைய யூஸ் பண்ணுற நிறைய பயன்படுத்துகிற பொருள்கள்